உடல் அதாவது வலிமை அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ செய்யக்கூடிய யோகாசனம் வந்து பாலாசானா அப்படினு நம்ம பண்ணனும் பாலாசனா பண்ணம்போது நமக்கு வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எது இருந்தாலும் அது வந்து அப்படி குறஞ்சிரும் இதனில நம்மளோட இம்யூனிட்டிப் பவர் வந்து ரைஸ் பண்ணி விடும் ஸோ அடுத்தது பாத்திங்கனா தனுராசனா அப்படினு இருக்கு தனுராசனா கிட்டத்தட்ட ஒரு தனுசு போல் ஒரு யோகாசனா இது அந்தத் தனுசு போலப் பண்ணும்போது பார்த்திங்கனா நம்ம உடல் நல்லா வளையும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளே இருக்ககூடிய அந்த ப்ளட் ஃப்லோ அங்க வந்து இரத்தம் ஓட்டம் வந்து நல்லாவே இருக்கும் இதனிலா உங்களுக்கு வந்து நம்மளோடைய இம்யூனிட்டியை வந்து நல்லாவே பூஸ்ட்டு பண்ணும் நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும்போது ஸோ நம்மளோட டைஜிஸ்ட்டு வந்து செரிமானக் கோளாறு ப்ராப்ளம் இருந்தாலுமே அத வந்து சரியாக்கிரும் அடுத்தது பார்த்திங்கனா மிஜாசனம் மிஜாசனத்தைப் பொருத்தவரைக்கும் ஒரு கோப்ரா கோப்ரா போஷுன் சொல்லுவாங்க ஸோ நம்ம வளைஞ்சு மேல்நோக்கிப் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா நம்மளோட லங்க்ஸ் வந்து நல்லாவே ஒரு விரியும் ஸோ லங்க்ஸ் நல்லா விரியும்போது நம்மளோட பிரீத்திங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நல்ல ஒரு சுவாசம் நம்ம சுவாகிக்க முடியும் அடுத்தது அதோ அடுத்தபடியாக சொல்லணும் பார்த்திங்கனா நம்மளோட ஸ்பைனல் கார்டு அந்ததது நல்ல ஒரு வளைவு தரும் இதனிலா அங்கே எதாச்சும் வலி இருந்தாலோ இது இருந்தாலோ ரிலீஃப் தரும் இது பண்ணும்போதும் சரி நமக்கு வந்து ப்ரஷரு ப்ரஷரு டென்ஷன் எதுவுமே இருக்காது குறஞ்சிரும் அதேமாரி டைஜிஸ்ட் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் இது சரியாக்கிரும் இம்முனிட்டிப் பவரை வந்து நல்லாவே கொண்டு வந்துரும் அடுத்தது சாவாசணம் அப்படினு இருக்கு சாவாசணம் பொருத்தவரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக ஜஸ்டு படுத்து நல்லா ஒரு ரிலாக்சேஷனாக பண்ணிவிட்டு இருந்திங்கனா ரிலாக்ஸாக இருந்தீங்கனா உங்கள் மைன்ட்டு ஒரு நல்ல ஒரு அமைதியான நிலையில் ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுலான ஒரு இது க பீஸ்ஃபுலாக கிடைக்கும் பீஸ்ஃபுல் வந்து நமக்கு வந்து பண்ணம்போது இன்னும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும்